நான் டிவியில் மியூசிக் ரியாலிட்டி ஸோ அதிகமாக பார்ப்பேன் எனக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்க பாடல்கள் பாடுவது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் நிறையாப் பேர் நல்ல விதமான பாடல்களை நல்ல முறையில் பாடியிருக்குறாங்க அது சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்கள் வரையிலும் கேட்கும் போது அவங்க ரொம்ப மனதை கவர்கிற மாதிரி பாடுகிறாங்க அவர்களோட பாடல்களை எல்லாம் கேட்கும்பொழுது உண்மையிலுமே சினிமாவில் பாடுகிற பாடல்கள் மாறியே இருக்குது அவங்க வந்து இன்னும் மென் மேலும் அந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து அவங்க வந்து இன்னும் அதிகமாக வெற்றி அடையணுங்குறக்காகவே நான் ரொம்பவே ஆர்வமாக அந்த இசை நிகழ்ச்சிகளை வந்து நான் பார்ப்பேன் அவங்க வந்து அதில் பங்கேற்று அவங்க பாடுகிறதுனால எங்கனால் அவங்களை வந்து பார்க்க முடியுது அவங்க எப்பவுமே எப்படி பாடுவாங்கிறத விட அவங்க எப்படி அவங்க திறமைகள வெளிப்படுத்துகிறாங்கங்கிறது அதில் ரொம்ப முக்கியம் அவங்க திறமைகள வந்து அதிகமாக வெளிப்படுத்தினாங்க அவங்க பாடுவது பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவங்க அதில் ஒருவர் ஜெயிக்கணும்ன்னு நான் ஆசை பட்ட அந்த ஒருவருக்காக நான் வந்து ஓட்டுப்போட்டால் அந்த ஓட்டு மூலிமா அவங்களை ஜெயிக்க வைக்கலாங்கறத இந்த ரியாலிட்டி ஸோவோட ரூல்ஸு அந்த ஒட்டுப்போட்டு நான் அந்த ரியாலிட்டி ஸோவில் அவங்களை ஜெயிக்கவைக்கிறதுக்கு வேண்டி என்னுடைய ஓட்டை வந்து நான் அவர்களுக்கு அனுப்பி வைச்சேன் அவர்களும் அந்த ஓட்டு மூலிமா அவங்க ஜெயித்தாங்க அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்